விலங்குகளின் கழிவுகளை வந்து விவசாயிகளே எடுத்துட்டு போய் இந்த கா காடு தோட்டம் இந்த மாதிரி எல்லாம் விவசாயத்துகலாம் பயன்படுத்துவாங்க அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கனா அந்த தா கம்பு ராகி சோளம் எல்லாம் போடறக்கு அந்த காட்டுக்கு எல்லாம் வந்து உரமாட்டோம் போட்டு ஏறு உழுவி விட்ருவாங்க ஏறு உழுவி விட்டு இதெல்லாம் போட்டு நல்லா விவசாயம் நல்லா விளஞ்சி வரும் கம்பு ராகி சோளம் நல்லா விளைஞ்சி வரும் அதே மாதிரி இந்த செடிகளில் வீட்லேயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த ரோஜா பூ செடி கத்திரிக்காய் இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு சின்ன சின்ன செடிகள்லாம் வைக்கும் போது அதுக்கும் நாங்கள் கொண்டு வந்து உரமா போடுவோம் இந்த மண்புழுகலாம் தாஸ்தி வந்து அண்டாது மற்றபடி நல்லா காய்கறி நல்லா விளச்சல் நல்லா கிடைக்கும் பூவும் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த எரிவாயுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எரிவாயுக்கெல்லாம் இந்த மாட்டு சாணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்கள் தண்ணியில் கரைச்சி நல்லா பண்ணுவோம் ஆனால் விலங்கு இப்போ கழிவு வந்து நிறையா பேருக்கு நல்லா வ நல்லப்படியாக பயன்படுகிற பயன்படல் படுத்தலாம் பயன்படுத்துகிறதுக்கு நல்லது எல்லா விததுக்குமே நல்லா விவசாயத்தில் இருந்து வீட்டு உபயோக பொருட்களில் இருந்து எல்லாத்துக்கும் அது மாட்டு சாணம் இல்லைனாக்கா சேகரித்து வச்சி இது பண்ணி காசு பண்ணி நாங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் அதனால அது எல்லோருத்துக்கும் நல்லா பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை யாரு வேணுணாலும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டு செடிக்கும் உரமாக போடலாம் எரிவாயுக்கும் சேகரித்து வைக்கலாம் நிறைய எல்லாத்துக்கும் சேமித்து வைக்கலாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்து ம்